எனக்கு பிடிச்சதுனு பார்த்தீங்கனா ஸ்ப்ரிச்சுவல் தாங்க பிடிக்கும் ஸ்ப்ரிச்சுவல்னால் என்னென்னால் அது வந்து சோர்ந்து போனாப்புல தேற்றுங்க எந்த மதம் இனத்தை விட நம்ம அந்த டைமில் போய் ஆன்மீகத்து இதை தேடுறப்ப நமக்கு சோர்வெலாம் நீங்கிவிடுங்க நெகட்டிவ் தாட்ஸ் ஃபுல்லாக அழிஞ்சுவிடுங்க ஆமாம் ஏதாவது நமக்கு ஒன்றுமே இல்லை ச்சே நம்ம இவ்வளோ தான் அப்படின் சொல்லிட்டு ஒரு இன்ஃப்ரரெக்டிவ் காம்ப்ளெக்ஸில் இருக்கிறப்ப இல்லை இல்லை இந்த வார்த்தைகள் அந்த இந்த என்னது நீங்கள் குரான் எடுத்துக்கோங்க நீங்கள் கீதையை எடுத்துக்கோங்க நீங்கள் பைபிள் எடுத்துக்கோங்க ஏதோ ஒரு ஹோலி புக் எடுத்துகிட்டிங்கனா அதில் இருக்கிற அந்த தாட் அந்த கோவாட் பார்த்தீங்கனா அதில் இருக்கிறது ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு மனுஷன்கிட்ட பேசுங்க ஆமாங்க நான் கிறிஸ்டினாக இருக்கிறதுனால சொல்கிறேன் என்னை பொறுத்தவரைக்கும் நான் பைபிள் படிக்கிறப்ப அது என்ன நிறைய ஸ்ப்ரிச்சுவலில் வந்து என்னை வந்து வேக்கப் பண்ணியிருக்குது ஒருநாளும் என்னை வந்து அது ட்ரான் பண்ணிணது கிடையாதுங்க ஆமாம் ஒரு ஒரு வசனமும் ஒரு ஒரு தா ஒரு ஒரு இதுவும் சும்மா நான் செல்ல வைச்சுருக்குற பூரா அந்த ஷார்ட்ஸில் பார்த்தா கூட அவன் பேசுகிற வார்த்தைகள் வந்து இல்லை அப்படி நம்மள எழுப்புங்க ஒரு ஒரு நாளை இல்லைன்றத விட ஆம் என்ற ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்குங்க அதனால அந்த ஒரு வார்த்தை நம்ம என்றைக்குமே அந்த ஸ்ப்ரிச்சுவல்கிறது மனதுக்குள்ள வைச்சுக்குங்க ஹிந்டு கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் அதெல்லாம் விட்டுவிட்டு ஸ்ப்ரிச்சுவலை தேடுங்க அதனால தான் அந்த காலத்தில் எல்லாருமே நம்ம தமிழ் இதில் பார்த்தீங்கனா ஆத் ஆன்மாக்களை தேடி ஆத்துவம ப பண்ணுறதுனால தான் நிறைய குருக்கள் உருவானாங்க அதனால் அதை மட்டும் ஸ்ப்ரிச்சுவலில் பார்த்தீங்கனா சோர்ந்து போய் இருக்கிறவங்களுக்காக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் வழியே தெரியல என்ன தேற்றுறவங்க யாரும் இல்லை தனிமையில் இருக்கிறவங்களுக்குலாம் ஸ்ப்ரிச்சுவல் ஒரு நல்ல கீயாக இருக்கும்னு நான் நினைக்குறேங்க அதை நீங்கள் தேர்ந்தேடுத்துக்கோங்க ஆமாங்க கூட இருந்து யாருமே பேச முடியாத சூழ்நிலையில உன்னை சுற்றி யாருமே இல்லாத சூழ்நிலைல எல்லாேரும் உன்னை விட்டு ஒதுங்கின நேரத்தில் கூட நீங்கள் தனியாக இருக்கிறப்ப ஃபீல் பண்ணுவீங்கள்லே ஐயோ நம்ம எதுக்குமே பயன் இல்லாத போய்விட்டமோனு நீ பயனுள்ள பொருள் கடவுள் உனக்காக ஒரு ஒரு கோல் வச்சுருக்காரு உனக்காக ஒரு நோக்கத்தை வச்சுருக்காரு உன்னை அதுக்காக ஒரு ப்ராப்ரெஸ்க்காக தான் உன்னை வச்சுருக்காருன்றத சொல்லி கொடுக்குங்கங்க ஆன்மீகம் எந்த ஒரு இதுலேனா நீங்கள் போங்க இல்லை நீங்கள் கிறிஸ்டினாக இருந்ததால் தான் இப்படி பேசுகிறீங்க இல்லைங்க நீங்கள் குரானை கூட எடுத்து படித்து பாருங்க இல்லாட்டி நீங்கள் ஆன்மீகத்தில் இருக்கிற ஹிந்டுஸ் ஆன்மீகவாதிகள் பேசுகிற வார்த்தைகள கேளுங்க நிறைய ஆன்மீகவாதிகள் இப்போ நிறைய ஸ்பீச் கொடுத்துருக்காங்க கேளுங்களேன் உங்களுக்கு அதை உங்களை தேற்றுங்க உங்களுக்கான ஒரு வழியை ஏற்படுத்துங்க ஆமாங்க நான் பைபிள் படித்ததுனால தாங்க நான் சொல்கிறேன் நான் வந்து மற்றதெல்லாம் படித்தது இல்லை ஆனாலும் சொல்கிறேன் ஆன்மீகத்தில் இருந்தால் அது நம்மளை ஆற்றி தேற்றுங்க ஆமாம் நம்ம மற்றவங்களுக்கு மடமையாக தெரிஞ்சப்போது கூட இல்லை நீ அறிவாளி உனக்கு கடவுள் கொடுத்த ஞானம் பெருசுன்னு சொல்லி உங்களுக்கு அதை போதிக்குங்க அதனால நீங்கள் ஆன்மீகத்தை தேடுங்க ஆன்மீகம் ரொம்ப நல்லதுங்க ஆமாங்க ஸ் இல்லை எனக்கு படிக்க தெரியாது எனக்கு வந்து எதுவுமே செய்ய தெரியாது நான் என்ன பண்ணுறது அப்படினு நினைக்குறீங்களா ஏங்க நீங்கள் பாட்டு பாடுங்க யார் ஒன்றும் உங்களுக்கு வந்து கொ மியூசியன்ஸ் சொல்லி யாரும் நமக்கு பட்டம் தர தேவையில்லைங்க நம்மளுடைய பாரம் குறைகிறத்துக்கு நிறைய சினிமா படத்தில் கூட நிறைய வந்து சாமி பாட்டு இருக்குது பாடுங்க இல்லாட்டி ஒரு மோட்டிவான ஒரு இது கேளுங்க எல்லாேர் கைலேயும் செல் இப்போ இருக்கில்ல வச்சு கேளுங்க இது வந்து ஷார்ட்ஸெலாம் தள்ளி தள்ளி பார்த்து பார்த்து அவங்க கொடுக்குற இதையும் கொடுக்குற மனது குழப்பத்தோட இல்லாமல் நமக்கு ஆன்மீகத்தை நீங்கள் தேடி பாருங்களேன் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நாளைக்கு ஒதுக்கி தேடி பாருங்க வெறுப்பாக இருக்கிற வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு வாழ்க்கையில் நீங்கள் ஆன்மீகத்தை தேடுங்க கடவுளை தேடுங்க ஆமாங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பக்கத்தில் எந்த ஸ் ஹோலி புக் கிடைக்கிதோ காமனாக பைபிள் கிடைக்கும் நான் நினைக்குறேங்க கிறிஸ்டின்ங்கிறதுக்காக சொல்லுலைங்க ஈஸியாக கிடைக்குற ஒரு ஹோலி புக்குக்காக தாங்க சொல்கிறேன் மற்ற புக்கொலாம் கிடைக்குறது உங்களுக்கு கஷ்டங்க ஆனால் பைபிள் எங்கே வேண்ணாலும் யார்க் கிட்டே வேண்ணாலும் கிடைக்குங்க அந்த வார்த்தைகளை கேளுங்க மற்ற எதுவும் நாங்கள் தேடக்கூடாதா நீங்கள் என்ன இப்படி பேசுகிற நீங்கள் தேடுங்க உங்கள்க் கிட்டே நெட்டு இருக்கில்ல அதில் கூட தேடுங்க ஆனால் ஆன்மீகத்தை தேடுனீங்கனா உங்களை புதுப்பிக்கிற ஒரு காரியம் கிடைக்குங்க ஆமாம் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு புது புது வா இதுவும் நமக்கு கிடைக்கும் பூஸ்ட்டு கிடைக்குங்க சோர்ந்தே போக மாட்டோம் இன்றைக்கி இந்த நாள் எப்படி கடக்கணும்னு தவிக்கிறோம் இல்லைங்க அப்போ அது சொல்லிக்கொடுக்கும் இந்த நாளை எப்படி கடக்கணும்னு காலையில் எழுந்திச்சி நீங்கள் பாட்டு பாருங்க நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்களேன் ப்ரேயரில் இருந்து பாருங்களேன் ஒரு மனுஷனுக்கு கொடுக்காத சமாதானங்க அப்போ தான் நீங்கள் மற்றவங்கள தேற்ற முடியுங்க உங்களை சுற்றி இருக்கிற கஷ்டத்தில் இருக்கிறவங்கள்ட்ட ஈஸியாக போய் பேசிவிட முடியாதுங்க எந்த வார்த்தையும் எத்தனையோ பேர் கஷ்டத்தில் நிறைய யூத்து வந்து தேற்ற முடியாமல் தோல்வியினால எவ்வளோ சூசைட் பண்ணிக்கிறதுலாம் காரணம் என்னென்னு கேட்டிங்கனால் அவங்க ஸ்ப்ரிச்சுவலாக அவங்கள தேற்றதுக்குள்ளே இல்லை அவங்கள தேற்றுறதுக்கு ஆள் இல்லைங்க நீங்கள் சொல்லுங்க இது ஒரு கீயாக எடுத்து சொல்லுங்க அம்மா நீ இதை படிச்சுப் பார்றாம்மானு சொல்லுங்க இது வந்து மதம் மாறுவதுக்கும் மனம் வந்துடும் மனம் மாறணுங்க ஒரு ஆத்மா வந்து அழிஞ்சி போவது நல்லது இல்லை இல்லைங்க நீங்கள் யோசித்து பாருங்க ஒரு சொல்யூஷன் இல்லாமல் போய் சூசைட் பண்ணிக்கின்னு இல்லாட்டி வாழ்க்கை ஏனோ தானோன்னு வாழ்ந்துக்கிட்டு தன்னோட உடம்பை போய் ட்ரக்ஸில் இதலாம் போய் மா ஜனங்கள் மாட்டிகிட்டு குழந்தைங்க கஷ்டப்படுதுங்களே எவ்வளோ யூத்து அதுக்கெலாம் ஒரு காரணமாக இருக்குதுங்க நீங்கள் ஸ்ப்ரிச்சுவல் எடுங்க கண்டிப்பாக ஸ்ப்ரிச்சுவல் எடுத்தீங்கன்னால் ரொம்ப டொ சொல்யூஷன் கிடைக்குங்க ஆமாங்க ஏன் சின்ன வயசில் ஜாலியாக இருக்கிறத விட்டு ஏன் இப்படி வந்து சாமியார் ஆக்கணும் குருவாக்கணும்னு நினைக்குறீங்க அப்படினு நினைக்காதீங்க இல்லைங்க குரு வேறு வாழ்க்கை வேறுங்க நம்ம ஆதாயம் தேடணுங்க வாழ்க்கையில் நம்ம ஆதாயமற்ற வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்குமோ என்ற தூக்கத்தில் இருக்கிறப்ப இல்லை இல்லை நம்மளும் பயனுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறதுக்கு ஸ்ப்ரிச்சுவல் கண்டிப்பாக யூஸ் ஆகுங்க உங்கள் ஹோலி புக்கை எடுத்து படித்து பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் நான் நம்புகிறேன் ஆமாங்க